புதுசாக இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து கடன் வாங்கி பண்ணக்கூடாது நம்ம கையில வ ய நமக்கு அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான பண அமௌண்ட்டை பணத்தை நம்ம கையில் வெச்சுக்கிட்டு தான் அது வந்து ஆரமிக்கணும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரமிக்கணும்னா கையில் நமக்கு தேவையான அமௌண்ட் வெச்சு தான் ஆரமிக்கணும் ஆரம்பத்திலேயே கடன் வாங்கி ஆரமிச்சோம்னால் அது அவ்வளோ லாபம் பார்க்க முடியாது நம்பளால் எப்பையுமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணம்னால் அதை பெரிய லெவலில் ஆரமிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து கொஞ்சம் காசை நிறைய போட்டு ஒ பெரிய லெவலில் ஆரம் முதலீடு வந்து நிறைய பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஆரமிச்சோம்னா தான் மக்களுக்கு உடனே போய் அது ரீச் ஆகும் அவங்கள ம கவர்ந்திழுக்கும் அது அப்போ தான் வந்து இ இவ்வளோ ந ந பரவால்லியே இவங்க ஏதோ பெரிசா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நிறு ஆரமிக்கும்போதே ஒரு பெரிய லெவலில் ஆரமிச்சோம்னால் அது நல்ல நா மக்களுக்கு போய் நல்லா ப ரீச் ஆகும்னு நினைக்கிறேன்